ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க கேரட் பாத்தீங்கன்னா எயிட்டி ரூபீஸ்ங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் வந்து நயன்ட்டி ரூபீஸ்ங்க உருளைக் கிழங்கு சவன்ட்டி ரூபீஸ்

உங்களுக்கு மூணுமே ஒரு ஒரு கிலோ வேணுமாங்க சரி ஓகேங்க எப்படி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க எத்தனை மணிக்குள்ளே வருவீங்க ஆ ஓகேங்க ஆ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் நேற்றுதான் லோடு இறங்குச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷான காய்தான் வச்சுருப்போம் நாங்கள் ஆ ஓகேங்க சரி வாங்க